நான் படித்த ஒரு புத்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் பார்த்திங்கன்னா யூ ஹேவ் லாங் டைம் டு ஸ்லீப் இன் யுவர் டை நம்ம இறந்ததுக்கு அப்றம் நமக்கு தூங்குகிறதுக்கு நிறைய நேரம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அதோட பொருள் இந்த லைன் பாத்திங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து பெரிய இம்பேக்ட்டை கொடுத்துது இது வந்து நான் அன்றாட வாழ்க்கையில் வந்து பயன்படுத்துகிறேன் டைம்மை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு செயலை செய்யணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்றம் அதை இம்மீடியட்டாக நான் செஞ்சுருவேன்